எஸ் கம் இன்

ம் சொல்லுப்பா ட்ரிபிள் இ ஃபைனல் இயருங்களா ஓகே

என்ன சொல்கிறீங்க புரியல எனக்கு போர்ஷன்ஸ் முடிக்கலைங்களா ஓகே எத்தனை யூனிட் முடித்திருக்காரு ரெண்டு யூனிட் தான் முடித்திருக்காருங்களா

ஓகே நீங்கள் இன்டெர்னல் எக்ஸாமை சொல்கிறீங்களா யுனிவெர்சிட்டி எக்ஸாம் சொல்கிறீங்களா யுனிவெர்சிட்டி எக்ஸாமுக்கு மூணு யூனிட் அவர் இன்னும் முடிக்காம இருக்காருங்களா ஓகே ம் ம் ஸோ ம் ம் ம் இது இவ்வளோ இத்தனை நாளாக இவ்வளோ கிட்டே சொல்கிறீங்களே நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம்னா நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து அவர்ட்டே சொன்னால் நம்ம வேறு ஒரு ஆல்ட்டர்நேட்டிவ் ப்ரொஃபசரை வைச்சி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாமே ஏன்ப்பா நீங்கள் இல்லை எதோ ஒரு ஸ்டாஃப் இல்லை லெக்சரர் வந்து எதாவது பிராப்ளம்னா ஹெச்ஓடி கிட்டே சொல்லலாம் ஹெச்ஓடியே பிராப்ளம்னா நீங்கள் வந்து ப்ரின்ஸிபல்ட்ட தான் டைரெக்டா வரணும்

இப்போ என்ன என்ன சப்ஜெக்ட் இது இது என்னைக்கு இது என்னைக்கு எக்ஸாம் இது யுனிவெர்சிட்டி ம் இது எப்படி ப்ராப்ளமேட்டிக்காக வருமா இல்லை தியரியாக வருமாப்பா இந்த யூனிட்டு ஃபுல்லும் தியரியா சரி ஓகே ஓகே தியரின்னா முடிக்கிறது ஈஸி தான் நான் இருங்கள் நான் அவருட்டே கூப்பிட்டு அவருட்டே செக் பண்ணுறேன் என்னென்னு சொல்லிவிட்டு ஏன்னா டைரெக்டா அவரை எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அவர் அவர் என்ன ரீஸன் சொல்கிறாருன்னு கேட்போம் அப்புறம் நம்ம வந்து கவுன்சிலிங் வைச்சி இன்கேஸ் வந்து அவர் மேலே தான் வந்து டிஃபெக்ட் இருக்குதுன்னா நம்ம வந்து வேறு அவரை வந்து நம்ம ரிஸைன் கூட பண்ணி நம்ம வேறு ஸ்டாஃப் வைச்சிர்லாம் மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்டுகாக தான் ஓகேங்களா நான் வந்து நான் வேறு ஒன்று உங்களுக்கு அலோகேட் பண்ணுறேன் நான் நீங்கள் நீங்கள் வொரி பண்ணாம நீங்கள் இருங்கள் நான் சொல்லலை ஜென்ரலாக கேக்கிறேன் நான் ஜென்ரலாக எத்தனை யூனிட் முடித்து இருக்கீங்க என்னென்னு சொல்லிட்டு நான் கேக்கிறேன் இனிமேல் இன்டெர்னல் மார்க்கு நம்மள தாண்டி போகாது தம்பி அதல்லாம் ஒன்றும் இல்லை இனிமேல் வந்து மந்த்லி வந்து நான் ரிவியூ பண்ணுறேன் நான் என்ன போர்ஷன்ஸ் முடித்திருக்கீங்கன்னு சொல்லி சரியா நீங்கள் பாருங்கள் நல்லா படியுங்க ம் ஓகே ஓகே தேங்க்யூப்பா